தமிழக மக்கள் தங்கள் கலைத்திறனையும் படைப்பாற்றலையும் கலாச்சாரம் மற்றும் இசை வழியாக நிறைவேற்றுகின்றனர் அல்லது வெளிப்படுத்துகின்றனர் குறிப்பாக தமிழகத்தில் சொல்லப்போனால் வீணை இசைக் கச்சேரி கர்நாடக சங்கீதம் மற்றும் கரகாட்டம் ஒயிலாட்டம் குயிலாட்டம் ஆகியனவை மிக சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக கோயில் நாட்க கோயில் திருவிழாக்கள் மற்றும் மற்ற விசேஷ நாட்களில் அல்லது கல்யாணம் போன்ற திருமண நிகழ்ச்சிகளில் இன் மாதிரியான நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சிகின்றனர் வெளிப்படுத்துகின்றனர் எனக்கு மிகவும் பிடித்த இசை நிகழ்ச்சியானது ஃப்ளூட் மியூசிக் ஃப்ளூட் மியூசிக் எனக்கு மிக ரொம்ப பிடிக்கும் ஃப்ளூட் மியூசிக் வந்து பார்க்கப்போனோம்னா வந்து ஃப்ளூட்டில் வந்து மொத்தம் ஏழு சொவரை ஏழு ஓட்டைகள் இருக்கும் ஃப்ளூட் வந்து எப்புடினா இந்த மூங்கிலால் தயார் பண்ணப்பட்டுருக்கும் எனக்கு அந்த மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அதேபோலவே வந்து வீணா வீணை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீணை கற்றுக்கணும்னு நான் இன்னமும் ஆசைப்படுவேன் அதேபோல் வந்து கர்நாடகம் சங்கீதமும் ரொம்ப பிடிக்கும் கரகாட்டம் வந்து கோயில் திருவிழால அப்புறம் வந்து மற்ற திருமண நிகல்ச்சிகளில் அப்புறம் கோயில் திருவிழாக்கள்லாம் இது ரொம்ப சிறப்பாக நடைபெறும் கலாச்சாரம் தமிலக ஒவ்வொரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பலவிதமான கலாச்சாரம் இருக்கு அதில் தமிழக கலாச்சாரம் ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படலாம் முன்னோடின்னும் சொல்லலாம் தமிழக மக்கள் இது வந்து தங்களுடைய கலைத்திறனை படைப்பாற்றலையும் மிக சிறப்பாக வெளிப்படுத்தலாம் அதுலையும் குறிப்பாக இசையிலையும் கலாச்சாரத்துலையும் அவங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க இந்தமாரி மக்களுக்கு வந்து தமிழக மக்களோட கலைத்திறனையும் படைப்பாற்றலையும் நம்ம வெளிக் வெளிப்படுத்துறதை பற்றி அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அவங்ளுக்கு வந்து நம்பளோட கலாச்சாரத்தையும் நம்பளுடைய இசையையும் அதை பற்றின அவேர்னஸ் அவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இன்னமும் நான் நம்பளோட வந்து பாரம்பரிய கலைகள் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு வருது அது மாதிரி இருக்கக்கூடாது குறிப்பாக வந்து கரகாட்டம் இசை நிகழ்ச்சி அப்புறம் வந்து வீணை கச்சேரி அப்புறம் வந்து தெருக்கூத்து அப்புறம் ஒயிலாட்டம் கர்நாடக சங்கீதம் இதெல்லாம் அழிஞ்சுக்கிட்டு வருது அது வந்து அழியாம தமிழக மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் தினைக்கும் வந்து அவங்க வந்து கற்றுக்குறா மாதிரி இருக்கணும் இந்த நம்ம வந்து இதுக்கு வந்து தமிழக்கு வந்து ஸ்டெப் எடுத்து நம்ம வந்து கற்றுக்கிட்ருக்கணும் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு புது புது ஆக்டிவிட்டிஸில் ஈடுபடணும் நம்ம வந்து வீட்லையே சும்மா இல்லாமல் தமிழக மக்களோட கலாச்சாரம் என்ன அவங்களோடைய ப படைப்பாற்றல் என்ன அதெல்லாம் நம்ம உணர்ந்து அவுங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்புறம் வந்து வீணை வீணை இசை கச்சேரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கர்நாடக சங்கீதம் வந்து அதில் வந்து அதில் வந்து நிறையா இசை திரைப்படத்தில் வந்து நிறையா வந்து கர்நாட்டிக் மியூசிக் வந்து கலந்தே வருன்னு சொல்லலாம் கரகாட்டம் வந்து அது ஆடுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் வந்து கற்றுக்கிட்டோம்னா ரிஸ்க் எடுத்து கற்றுக்கிட்டோம்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதேபோல் வந்து தெருக்கூத்து நாடகம் இதெல்லாம் வந்து தமிழக மக்களோட இன்னொரு கலாச்சாரம் படைப்பாற்றல்ன்னு சொல்லலாம் இப்போ வந்து தெருக்கூத்து எடுத்துக்கிட்டோம்ன்னா வந்து சாதாரண படிக்காத மக்களுக்கு கூட வந்து பேசினா புரியாதது படிச்சு காட்டினா புரியாதது வந்து நாடகத்தின் மூலமாக தமிழக மக்களுக்கு புரிய வச்சுர்லாம் இந்த மாதிரி வந்து தமிழக மக்களுக்கு நம்மளோட வந்து கலா கல்ச்சுரல்ஸையும் இப்போ வர ஜென்ட்ரேஷன்க்கு நம்மளோடைய கல்ச்சுரல்ஸையும் நம்மளோடைய ம்ஹூம் நம்மளோட முன்னாடி இருக்க முன்னாடி இருக் தமிழக முன்னோடியோட கலா கலாச்சாரத்தையும் அவங்களுடைய ஜென் அவங்களுடைய படைப்பாற்றலையும் வந்து அவங்களோட படைப்பாற்றலே அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் இப்போ இருக்க எங்க ஜென்ட்ரேஷனுக்கு நம்மளோட வந்து கலாச்சாரம் பண்பாடு திறன் இதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக்குடுக்கணும் தேங்க் யூ